ஆ ஹலோ ஆ ஆப்பிள் ஃபோன் கடையா தம்பி ஆ தம்பி எனக்கு பத்தாயிருவாய்க்குள்ளே எதாவது ஃபோன் இருந்தால் சொல்லுறியா எனக்கு வயசு ஒரு நாற்பத்தாறு தம்பி ஆ ஆமாம் தம்பி முன்னாடி பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன் உடஞ்சி போச்சு இப்போ நல்ல ஃபோனாக சொல்லுறியா ஆ சரி தம்பி சொல்லுப்பா

சரி தம்பி இல்லை தம்பி டியூலலாம் அதில் எதாவது அதை பற்றி சொல்லுறியா எனக்கு தெரியாது

ஆ சரி தம்பி ஆ சரி தம்பி முதல்ல எவ்வளோ தம்பி பணம் கட்டணும் சரி தம்பி ஆ சரி தம்பி ஆ ரொம்ப நன்றி தம்பி